ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிவிட்டர் வந்து ஒரு ஷோஷியல் மீடியா அதில் வந்து ஊரில் இருக்கவங்களா போஸ்ட் பண்ணுறாங்க அது வந்து அவ்வளோ சேஃப்ட்டி கிடையாது போஸ்ட் பண்ணலாம் ஆனால் அது வந்து சோஷியலாக வந்துவிட்டு போனால் நல்லா தான் இருக்கும் பர்சனலாக எதுவும் ஷேர் பண்ண தேவை இல்லை அதை ஷேர் பண்ணுறதால வந்து நம் பர்ஸ்ஸில் ரொம்ப நல்லது அதில் ஷேர் பண்ணுறதால எதுவும் வர போகிறது கிடையாது அது எப்போவும் செக்யூராகவும் இருக்காது ஸோ அதனால் அதலாம் ஷேர் பண்ண தேவயில்ல